இப்போது பறவைங்களுனா புறா வந்து சோளம் கம்பு அந்தமாதிரி நெல்லு வேறு என்ன தானியம் அரிசி சாப்பிடும் இதெல்லாம் நிறையா சாப்பிடும் பறவைங்க அதேமாதிரி கோழிங்களுக்கும் சோளம் போடுவோம் கம்பு போடுவோம் கேல்வரகு போடுவோம் அதேமாதிரி கே இந்த ராகி அது போடுவோம் அப்புறம் புறா அந்த கு குருவிங்கெல்லாம் கிளிங்கெல்லாம் நிலத்தில் என்ன போடுறமோ சோளம் கம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அதுங்கெல்லாம் பறைவங்கெல்லாம் வந்து சாப்பிடும் கொய்யா வந்து சாப்பிடும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி புறாவும் வளர்த்துட்டு இருக்கோம் வளக்கிற புறாவுக்கு வந்து அது காலையில் எழுந்திரிச்ச உடனே அரிசி போடு கம்பு இந்த கேல்வரகு போடுவோம் அப்புறம் கோதுமை போடுவோம் அதெல்லாம் ரொம்ப சாப்பிடும் அந்த ப பறவைங்க வந்து எது சாப்பிட்ற பொருள் இருக்குதோ அது வந்து பறவைங்க பார்த்தீங்கனா அந்த இடத்துல வந்து

இதாக இருக்கும் எதாக இருக்கும்னா கொஞ்சம் சுதந்திரமா இருக்கும் இருந்து அது பறந்து திரிஞ்சு அதுங்க உக்கார்றேம் போது அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை போடுறோம்னாமே வ அதுகளுக்கு ஒரு போடுறோம்னாக்கா அந்த போடுறம் போது அதுங்க வந்து பறந்து வந்து உக்காரும் போது இன்னொரு டைமும் வந்து உக்காரும் போது நம்மளுக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பறக்கும் போது செய்யும் போது அது சாப்பிடும் போது அந்த அந்த குஞ்சுங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போய் உணவு ஊட்டும் போது அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி பறவைங்கன்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறப்ப அந்த குஞ்சுங்களை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு பெரிய இது கொடுக்கும் போது தான் தெரிஞ்சுக்குவோம் மனுஷங்களுக்கும் உணவை இப்படி தான் கொடுப்போம் அப்படிங்கிறது அது உணர்வோம் பறவைங்க வந்து வாய் இல்லைனா கூட அந்த பறவைங்க வந்து எவ்வளோ இதாக இருக்குங்க அப் பாசமாக இருக்குதுங்க அப்படிங்கிறது அந்த குஞ்சி வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் பறவைங்க தெரிஞ்சிகிட்டு வந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து சேரும் போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதோடய தன்னோடைய இடத்துக்கு வந்து அந்த உணவை கொண்டு வந்து அந்த குஞ்சுங்களுக்கு கொடுக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூட்டுக் குடும்பம் மாதிரி அதுங்க ரொம்ப பறந்துக்கிட்டு சுதந்தரமா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படித் தான் அதுங்கள வளர்க்கணும் ரொம்ப அதுங்களை வந்து பிடிச்சி போட்டு அடைச்சி வைக்கிறது செய்கிறது அதெல்லாம் அந்த விலங்குங்களை வந்து அந்தமாதிரி போடுகிறது வைக்கக்கூடாது சுதந்திரமா விடணும் சுதந்திரமா விட்டல் தான் நல்லா இருக்கும்